இப்போ வந்து கிராமப்புறத்தில் படிக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கேயிருந்து ஸ்கூல் சேர்க்கறத்துக்கே வந்து பத்து பேர் வந்து சொல்லி அதுக்கப்புறமாக தான் ஸ்கூலே சேர்ப்பாங்க இப்போ வயதுக்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா வந்து ஸ்கூ ஸ்கூல் சேர்க்கறதே வந்து ரொம்ப யோசிப்பாங்கள் அதுக்கப்புறம் நாலு பேர் சொல்லணும் இதே வந்து டவுன் மாரி ஏரியாவா இருந்துச்சுன்னால் வந்து அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்கள் அவங்களா கொண்டு சேர்ப்பாங்க அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க வயதுக்கு வந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக இருக்காது இப்போ நகர்ப்புற பள்ளின்னால் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து ரொம்ப தூரமாக நடந்து போய் படிக்கணும் பஸ் வசதி இருக்காது டயத்துக்கு பஸ்ஸு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பசங்கள் போவாங்கள் அது மட்டும் அந்தப் போய் டயர்ட்லயே அங்கே இருக்க டயர்ட்ல வந்து உட்காந்து படிக்கவே முடியாது அந்த பசங்களால் அதேப் போல் வந்து வீட்டுக்கும் நடந்தே வந்தாங்கள் அப்படின்னா வந்து வீட்டில் வந்து படிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே வந்து டவுன் சைட்ல அப்படின்னு பார்த்தோன்னா பசங்கள் நல்லா வந்து பஸ்ல போவாங்கள் பஸ்ல வருவாங்கள் டயமும் மிச்சமாகும் வீட்டுக்கு வந்து படிப்பாங்கள் கிராமப்புறத்தில் அப்படின்னா வந்து நமக்கு ட்யூஷன் எதுவும் இருக்காது அதனால தனியாக அவங்களால் படிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் நிறைய வயல் வேலை அது இதுன்னு நிறையா இருக்கும் அதனால அவங்களால் படிக்கிறத்துக்கும் நேரம் இருக்காது அதே விளையாட்டு நோக்கத்தில் இருப்பாங்கள் ஆனால் டவுன் ஏரியாவிலெல்லாம் வந்து ட்யூஷன் எல்லாமே இருக்கும் அது மாரி அம்மாப்பாவும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நல்லா எஜுகேட்டடாக இருப்பாங்கள் டவுன்ல உள்ளவங்கள்லாம் அம்மாவும் நிறையா வேலை கொடுக்காம எல்லா வேலையும் அம்மாக்களே வந்து டவுன்ல இருக்க அம்மாக்கள்லாம் செஞ்சிருவாங்கள் கிராமப்புறத்திலன்னா அம்மாக்களுக்கு நிறையா வேலை இருக்கும் எந்த வேலையும் வந்து ஆ குழந்தைங்களுக்கு ந படிப்பு சொல்லிக் கொடுக்கறத்துக்கும் நேரம் இருக்காது குழந்தைங்களையும் வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கும் என்ன மோஸ்ட்லி வந்து டவுன்ல இருக்க பசங்கள் வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்க பசங்களும் படிப்பாங்கள் ஆனால் படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நிறையாப் பேர் வந்து நிறையா அளவில் படிச்சு வெளியில வந்திருக்காங்கன்றது வந்து டவுன்ல இருக்க பசங்கதான் நிறையா அளவில் வந்து படிச்சி வெளியில வந்திருப்பாங்க கிராமத்தில் வந்து பலக் காரணத்தால் ஒரு தடவை ஃபெயில் ஆயிருக்கலாம் ரிட்டர்ன் அது போய் படிக்கிறத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு எக்ஸாம் எழுதுறத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கலாம் அதனால் வந்து கிராமப்புறத்தில் வந்து குழந்தைங்க நிறையாப் பேர் வந்து திருப்பி ஃபெயில் ஆகிட்டு திருப்பி பள்ளிக்குப் போக முடியாமல் அந்த மாதிரில்லாம் இருப்பாங்கள் டவுன்லனா உங்களுக்கு உடனே வந்து எல்லாமே உடனே அப்ளிகேஷன் போடுறது திருப்பப் போய் படிக்கிறது எல்லா வசதியுமே வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்போ கிராமத்திலனா ஒரு நடை படிச்சிட்டால் இவனுக்கு படிப்பு வராது வயல் வேலை வீட்டு வேலைக்கு வச்சிக்குவோம் அப்படின்னு வச்சிக்குவாங்கள் டவுன்லனா இவனை எப்படியாவது படிக்க வச்சி ஆகணும் இவன் வாழ்க்கைக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அந்த மாரி வந்து ரொம்ப நினப்பாங்க இதனால வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து படிப்பில் வந்து படிப்பில் பின் தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது படிக்கிறத்துக்கு ரொம்ப வந்து சவால் நிறையா இருக்குது ஆனால் வந்து டவுன்ல இருக்க பசங்களுக்கு வந்து எந்த சவாலும் இல்லை ஆனால் வந்து நிறைய பேர் நிறைய கெட்ட பழக்கங்களும் இந்த செல்லு மோகம் இதில்தான் வந்து நிறையாப் பேர் வந்து கெட்டுப் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்க பள்ளியில வந்து நிறையா வந்து ஃபெசிலிட்டீஸ்லாம் இருக்காது இந்த எல்ஈடிலப் போட்டு காட்டுறது ப்ரொஜெக்டர் வச்சு காட்டுறது கம்ப்யூட்டர்ல காட்டுறது அதெல்லாம் இருக்காது ஆனால் நகர்ப்புறத்தில் வந்து ப்ரொஜெக்டர் போட்டு படிக்கச் சொல்லலாம் டிவி வச்சு படிக்க சொல்லலாம் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் கொடுக்கலாம் எல்லாமே வந்து நகர்ப்புறத்தில் வந்து நிறையா கொடுப்பாங்க நிறைய எக்ஸ்ட்ராகரிகுலர் ஆக்ட்டிவிட்டீஸும் வந்து நகர்ப்புறத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் கிராமப்புறத்தில் வந்து எக்ஸ்ட்ராகரிகுலர் ஆக்ட்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுக்கறத்துக்கு டான்ஸை சொல்லிக் கொடுக்க வாலிபாலு இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் நிறையாப் பேர் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது ரொம்ப இன்டீரியராக இருக்குது அப்படின்ட்டு யாரும் வர மாட்டாங்கள் இப்போ க நகர்ப்புறத்தில் இருக்க பசங்கனால் அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக கத்துப்பாங்கள் நிறையா எக்ஸ்ட்ராகரிகுலர் ஆக்ட்டிவிட்டிஸோட வெளியில வருவாங்கள்